முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியெலாம் காட்டில் இருந்து அழைச்சிட்டு வந்து கட்டி அதோடு பழகி அதுக்கு சாப்பாடு போட்டு அதை வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு வந்து காட்லேருந்து மனுஷரோட பழக வைக்கணும் இப்பெல்லாம் அப்படில்லாம் கிடையாது அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ காட்டில் இருந்தெல்லாம் எவன் குதிரைய பிடிச்சுட்டு வந்து வெச்சுருக்கான் மொதல் இப்போ குதிரை வளர்க்குறவனுகளே ரொம்ப கம்மியாக போய்விட்டானுவோ ஒரு குதிரையும் இன்னொரு குதிரையும் சேரும் குட்டி போடும் அது குட்டி போட்ட உடனேயே தான் நம்ம முகத்தை மனசாள் முகத்தை பார்க்குது அதுக்கு வந்து தண்ணி வைக்கிறது தீனி வைக்கிறதுன்னால் அது பழகிடுதுதே நம்ம கூடயே என்னத்தை தனியாக பயிற்றுவிக்கிறது அம்மா குதிரை மேலே ஏறி ஓடுறோம் சவாரி செய்கிறோம் வண்டி கட்டுறோம் அப்பா குதிரை மாதிரி அந்த மாதிரி தான் நான் அதுதான் நானும் அடிமை தான் அப்படின்ட்டு அதுவும் தலையை காட்டும் நம்ம ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியது தான் அதில் இந்த ரெண்டு பேர் மூணு பேரெலாம் போகிறதுலாம் ரொம்ப கொடுமைங்க நீங்களே நினைச்சுப் பாருங்கள் ஒரு ஒரு பத்து கிலோ தூக்கலாம்னு வைங்க பை ஒரு பை தூக்கலாம் மனுசாளும் அவ்வளோ தான் தூக்கிறோன்னு வைங்கள் நாற்பது கிலோ தூக்கிகிட்டு போனால் ஒரு நாள் தூக்கலாம் ஏதோ சரின்னு தூக்கலாம் டெய்லி நாற்பது கிலோவா தூக்க முடியும் அதே மாதிரி தான் குதிரையும் பத்து கிலோ ஏற்றுமா அறுபது கிலோ ஏற்றுமா அதோடு நிறுத்திடணும் சித்தப்பா பெரியப்பா ஆத்தா அம்மான்னு எல்லாேருயும்லாம் ஏற்றக்கூடாது